ஹலோ சார் மாது மேஸ்திரிங்களா சார் நான் கீழே வீடு கட்டியிருக்கேன் ஒரு போஷன் ஃபுல்லாக மேலே ரெண்டு போஷன் போடணும் அதைப்பத்தி பேசணும் சார் உங்கள்கிட்ட ஆ ஆமாம் கீழே வந்து ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அதே மாதிரி மேலே ரெண்டு போஷன் வரணும் சார் அதுக்கு என்னா சிமெண்ட் தேவை எவ்வளோ பணம் செலவாகும் என்ன கணக்கு சதுரம் கணக்கு சதுரம் கணக்கு விட்லாம் அப்படின்ட்டு

அப்படிங்களா லேபர் என்ன லேபர் என்ன ஒரு நாளைக்கு எத்தினி ஆள் விடுவீங்க விடுவீங்க வேலை செய்றத்துக்கு

மே மேஸ்திரிக்கு மேஸ்திரிக்கு எவ்வளோ கூலி சித்தாளுங்களுக்கு என்ன எவ்வளோ கூலி

அப்படிங்களா

சரிங்க அவ்வளோ ஆகுமா சார் ஆஹான் சார் சார் டோடல் அமௌண்ட்டு டோடல் அமௌண்ட்டு எவ்வளோ ஆகும் சொல்லுங்கள் ரெண்டு போஷன் இப்போது நீங்களே கட்டித்தரமாதிரி சதுர கணக்கில் டோட்டல் அமௌன்ட் எவ்வளோ ஆகும் சதுரம் வந்து பத்து சதுரம் சார் பத்து சதுரம் வருது அப்படிங்களா ரெண்டு போஷன்ஸ்ஸு ரெண்டு போஷனுக்கு முப்பது லட்சம் ஆகுங்களா எதாவது டிஸ்க்கவுண்ட் இருக்குதுங்களா அந்த பில்டிங்க்கு இப்போ கட்டித்தறிங்களே நீங்கள்

நீங்களே எல்லா டைல்ஸ்ஸு அப்புறம் இந்த பாத்ரூம் டைல்ஸ்ங்க கிச்சன் டைல்ஸெல்லாம் நீங்களே போட்டுடுவீங்களா

ஆ சரி நீங்களே எல்லாம் பார்த்து எல்லாம் வந்து முடிச்சு கொடுத்துருவீங்க முப்பது லட்சம் குடுத்தால் ஒரு ஒரு சதுர ஓகே சார் நான் நேரில் வந்து உங்களுக்கு வந்து பணம் அட்வான்ஸ் என்ன இருக்குது கொடுத்துட்டு நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ